ஆ ஆமாம் நீங்கள் யார் ஆ சொல்லுங்கள் மேம் இன்றைக்கி உங்கள் பையன் லீவா ஏன் மேம் அடிக்கடி லீவ் எடுக்கிறான் பையன் நல்லா படிக்கிற பையன் வேறே சரி ஓகே மேம் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் தான் பட் நல்லா படிக்கிற பையன் இன்றைக்கி கூட டெஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம் நல்லா டேலெண்ட் ஆன பையன் நல்லா படிப்பான் சரி ஓகே ஹாஸ்பிடல் போய் செக் பண்ணிங்களா என்ன ப்ராப்ளம் சரி ஓகே ஓ அப்படியா சரி ஓகே நல்லா படிக்கிற பையன் அதான் அடிக்கடி லீவ் எடுத்துக்க விடாதிங்க ஹெல்த் இஷூ அதுவும் வரும் தான் பார்த்துக்குணும் தான் சரி வீட்டில் வீட்டில் எப்படி மேம் இருக்கான் படிக்கிறானா நீங்கள் ஏதாவது படிக்க வைக்கிறீங்களா ம் வேறே எதாவது எக்ஸ்ட்ரா கரிகுலர் எங்கேயாவுது கிளாஸ் எதாவது போகிறானா இல்லை பன்

சரி ஓகே மேம் ஓ ஆ ஓ ஓகே அதெலாம் அதெலாம் நல்லா படிக்கிற பையன் தான் அதனால் தான் நல்லா படிக்கிற பையன் ஆ எக்ஸாம் ரிசல்ட் நல்லா கொடுக்குற பையன் அதான் லீவ் எடுக்கிறானேன்னு தான் நாங்களும் கேட்டோம் வேறே ஒன்றும் இல்லை ஆ அதெலாம் நாங்கள் பார்த்துப்போம் நா நாங்கள் வந்து ஸ்கூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க நாங்கள் படிக்க வச்சிடுவோம் அதுக்கப்புறோம் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும் வீட்டில் வந்து அவங்க டீவி பார்க்குறாங்களா டீவி நிறையா பார்க்க ஸ்பென்ட் பண்ண கூடாது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண கூடாது அதெலாம் நீங்கள் தான் பார்த்துக்குணும் ஃபர்ஸ்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் படிக்க வைக்கிறது எல்லாம் நாங்கள் படிக்க வச்சிருவோம் ஏன்னா வீட்டுக்கு வந்தால் அவங்க உங்களை தான் பேஸ் பண்ணி இருப்பாங்க ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் டியூஷனா ஓ ஓ ஓகே மா அதான் நாங்கள் ஸ்கூலில் இது பண்ணுறதையும் டியூஷன்லேயும் அவங்க போட்டு குழப்பிக்க கூடாது அவ்வளவு தான் மற்றபடி நீங்கள் டியூஷன் அனுப்ப வேண்டாம் அப்படின்லான் சொல்ல மாட்டோம் நீங்கள் அனுப்புங்க பட் வந்து நாங்கள் கொடுக்குற வொர்க்கையும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்க சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்துக்க சொல்லுங்கள் மற்றபடி அடிக்கடி லீவு எடுக்கிறதுலான் வேண்டாம் எது உடம்பு முடியலனு லீவ் எடுத்துக்குலாம் பட் மற்ற இதுக்கும் அடிக்கடி லீவ் போட ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்க நல்லா படிக்கிற பையன் நல்லா ரிசல்ட் கொடுக்குற பையன் அதான் சரி ஓகே மேம் பார்த்துக்குங்க பார்த்துகுட்டு நாளைக்கு அனுப்பிவிட்ருங்க ஓகே மேம் ஆ தேங்க் யூ